நம்மளோட அனைத்து காரியங்களுக்கும் தண்ணிர் வந்து மிக முக்கியமானது ஒன்றாவே இருக்கின்றது நம்ப ஃபுட்டுக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தண்ணிர் ரொம்ப அவசியோம் இப்போ நம்ம தூங்கி ஏழுன்சோனே காலையில் ஃபர்ஸ்ட்டு தண்ணி தான் போய் பார்ப்போம் தண்ணி தான் ஸோ குடிக்கணும் அது அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் தண்ணி குடிக்கிறதும் அனைத்து காரியங்களுக்கும் தண்ணிர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் செடி வளர்க்கறோம் நிறைய இயற்கைலா வளர்க்கணுனு சொ இருக்குது இயற்கையை இயற்கைக்கு முக்கியமானது வந்து தண்ணி தான்

எல்லா விலங்குங்களும் இப்போது தண்ணிர் எந் சாப்பாடு இல்லைனாகூட தண்ணிர் மட்டும் குடிச்சிட்டே நிறைய பேர் உயிர் வாழ்ந்துருக்காங்க ஸோ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கும் தேவைப்படுது மனுஷங்களா பிறந்த எல்லோருக்கும் தண்ணி தேவைப்படுது இந்த உலகத்தில் பிறந்த சின்ன ஜீவனாக இருக்கணும் பெரிய ஜீவனாக எல்லாத்துக்கும் தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று நம்ம எங்கேயாது ரொம்ப லாங் ட்ரைவ் ரொம்ப நேரோ எங்கேனா வெளில போயிட்டா கூட அந்த டைமில் எங்கேனா எதுவும் ஃபுட் இல்லை எதுவும் இல்லை அப்படி இல்லைனா கூட ஒரு குளத்தில் எங்கேயோ ஒரு தண்ணி அது அது இருந்தால் கூட போதும் அத வெச்சுட்டே நம்ம எங்கேனா போனால் கூட கண்டிப்பாக நம்ம வந்து உயிர் வாழ்ந்துடலாம்